ஆ அண்ணா கேட்குதா ஆ அண்ணா நான் வந்து உங்கள்கிட்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ம் ஃபுட்டெல்லாம் நல்லாயிருந்துச்சுண்ணா ஆ நல்ல ஆ ஓகேண்ணா ஆ நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு ம் அப்புறம் வந்து எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுண்ணா ஃபுட் எல்லாம் ஆ சரிண்ணா அப்புறம் வந்து எல்லாம் ஆ பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணிருந்தீங்க பரவாயில்லைங்ண்ணா ஆ நல்லாயிருந்துச்சுங்ண்ணா அப்புறம் வந்து எல்லாம் கரெக்ட் டைமுக்கு நல்லா டெலிவரி ஆயிருச்சுங்ண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ அப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்து அதெல்லாம் நல்லா சூடாகவும் இருந்துச்சுண்ணா அப்புறம் நான் நான் உங்களுக்கு நான் ரீவ்யூ கூட கொடுத்துருக்கேண்ணா பாருங்க ஆ சரிண்ணா ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கேங்ண்ணா ஆ ஓகேங்ண்ணா ஆ ஆ அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சுண்ணா ஆ சரிங்ண்ணா ம் நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்ட்ரு பண்ணிணா கூட உங்கள்கிட்டதாங்ண்ணா ஆர்ட்ரு பண்ணுவேன் ஆ சரிங்ண்ணா ஆ கரெக்ட் டைம் டெலிவரி ஆகிறதுதாங்ண்ணா இங்கே மெயின்னே அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆ ஓகேங்ண்ணா ஆ சரிங்ண்ணா